நான் வந்து சிக்கன் பிரியாணி எங்கள் வீட்டில் நல்லா செய்வேங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் செய்கிறது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் செய்கிற பிரியாணி வந்து அவனுக்கு பிடிக்கும் வாரத்தில் எப்படியும் ரெண்டு நாளைக்கு கேட்பான் செஞ்சுக் கொடுக்கணும் சிக்கன் பிரியாணி சி சில்லி சிக்கன் கேட்பான் செஞ்சுக் கொடுப்போம் என்ன ஒரு நாள் செய்யும்போது கொஞ்சம் காரம் அதிகமாக போயிடுச்சு அதனால் வந்து இனிமே அம்மா கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு செய்யுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் கொஞ்சம் காரம் மட்டும் செஞ்சிட்டிங்கன்னால் சூப்பராக இருக்கும் நீங்கள் செய்கிற பிரியாணி எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு அவன் சொல்கிறது எனக்கு அவன் சாப்பிட்டு திருப்தியாக இருந்தானால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்